செகேண்டு ப்ராடக்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரிட்ஜூ வாங்கினேன் செகேண்ட்ல இருந்து தான் வாங்கினேன் அது வந் அவங்க வந்து என்ன சொ வாங்கும் போது என்ன சொன்னாங்கன்னால் ஒரு த்ரீ இயர்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கள் நான் வந்து இப்போது வாங்கி ஒன் இயர் கூட ஆகல அதுக்குள்ளேயும் ஃப்ரிட்ஜூ உள்ள அந்த ஃப்ரீஸர்ல வந்து தண்ணி நீர் வலி நீர் வழிய ஆரமிச்சிருச்சு நீர் கொட்ட ஆரமிச்சிருச்சு கீழே வெளியே அது என்ன ப்ராப்ளன்னே தெரியல அது வந்து நிறைய டைம் நாங்கள் வந்து செக் பண்ணோம் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்த ஃப்ரிட்ஜூ ரை சரி பண்றவங்களை கூட்டின்னு வந்து நாங்கள் அதை சரி பண்ணி பார்த்தோம் அது சரி ஆகவே இல்லை அதனால் வந்து வேற ஃப்ரிட்ஜூ வாங்கலாம்னு இருக்கோம் செக்கேண்ட் ஹேண்ட் தான் வாங்கினோம் ஆனால் வாங்கும் போது அது நாலு வருஷம் கேரண்டின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிட்டு ஃபஸ்ட்டே ஒன் இயர்லையே அது ப்ராப்ளம் ஆயிருச்சு இதை என்ன பண்ணுறதுன்னே தெரியல